எனக்கு வந்து சில இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடான அந்த மாதிரி படங்களெலாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சோஷியல் மெசேஜ் இருக்கிற படமெலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபீல் குட்டாக இருக்கிற மூவிஸ் அந்த மாதிரி மூவிஸெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் போர் தொழில் ஜெய் பீம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் எனக்கு பிடிக்கும் எப்போவுமே எனக்கு ஆல் டைம் ஃபேவரெட்னால் பண்ணையாரும் பத்மினியும் அப்படின்னு ஒரு படம் இருக்கும் அந்த படம் எனக்கு தெரியல அது ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான மூவியாக இருக்கும் எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதோடைய கருத்து நல்லாயிருக்கும் அதாவது எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு படமாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் நான் பார்த்து வியந்த படம்னு சொல்லலாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வராதா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அழகான படமாக இருக்கும் அதையும் தாண்டி எனக்கு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் திரில்லர் மூவிஸ்யெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போர் தொழில் அப்படின்ற ஒரு படம் இப்போ ரீசன்ட்டாக என்னோட ஃபேவரெட் படம் அதோடைய கருத்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் அதில் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு போ ஒரு பையனை வந்து நம்ம திட்டுறதுனால ஒரு ஒரு குழந்தைய வந்து நம்ம ஓவராக ஹராஸ் பண்ணுறதுனால அந்த குழந்தவோட வாழ்க்கையில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல சோஷியல் மெசேஜஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு